அளவுக்கு மீறினது விஷம் அளவுக்கு மீறி வந்து எதுவும் எடுத்துக்க கூடாது நம்ம வந்து ஒரு லிமிட்டாக நம்ம உடம்பு நம்ம லிமிட்டாக வச்சுக்கணும் நம்ம வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா கூட லிமிட்டாக வந்து சாப்பிட்ணும் அந்த லிமிட்டுக்கு தவறுனால் சாப்பிடக்கூடாது லிமிட்டாக வச்சிக்கின்னால் தான் நமக்கு நல்லது லிமிட்டுக்கு தவறுனால் அதிகமாக விஷமா மாறுகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு ஆனால் வந்து அதேமாரி வந்து அளவுக்கு மீறினா வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது போதுன்றது வந்து சாப்பாடு அதிகமாக நீ எம்மா சாப்பாடை எடுத்து போய் வச்சுருந்தா சாப்பிட முடியும் சாப்பிட முடியாது அந்த தேவையான சாப்பாடு அளவுக்குள்ளே தான் சாப்பிட முடியும் அதேமாரி நம்ம வந்து அதிகமாகவும் அப்படியும் இல்லாத மாதிரி லிமிட்டாக வந்து சாப்பிட்ணும் நமக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாமே அதேமாரி அவங்களும் வந்து அமரணும் விஷமா மாறிவிடும் அதுமாரி ஆபத்தில் வருங்க ஃப்ரெண்டு வந்து நம்ம வந்து நம்மளுக்கு ஏதாவது கொடுக்கலு வாங்கல் எதுவும் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து தாங்குகிறவன் வந்து அவன் தான் கஷ்டம்னால் அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு